தமிழ் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆகையால் தமிழில் பேசும் பொழுதும் அல்லது எழுதும் பொழுதும் நான் எவ்வித சிரமங்களையும் சந்தித்தது இல்லை ஆரம்ப கட்டத்தில் வேணும் என்றால் தமிழ் எழுத்துக்களில் வேணா பிழை இன்றி எழுதிருப்பேன் அதையும் நான் திருத்தி கொண்டேன் ஆகையால் எனக்கு தமிழ் மொழிகளில் பேசுவது எழுதுவது என்பது எவ்வித சிரமங்களும் இல்லை தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆகையால் தமிழில் எழுதுவதும் பேசுவதையும் நான் எப்பொழுதும் சிரமமாக நினைப்பதில்லை